ஹலோ ப்யூட்டி பார்லருங்களா வர்ற அடுத்த மாதம் ஒரு பதினைஞ்சாம் தேதி என் பொண்ணுக்கு மேரேஜ் வெச்சுருக்குறேங்க கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் பண்ணணுங்க சாய்ந்தரமும் காலைலயும் மேக்கப் பண்ணணும் என்னென்ன மாதிரி மேக்கப்பெலாம் இருக்குதுங்க பத் பதினொன்றாந்தேதி சாய்ந்திரம் ரிசப்ஷனுங்க காலையில் வந்து மேரேஜ்ஜுங்க ம் ம்

சரிங்க சரிங்க

இருக்குங்களா அப்போ ஜ்வெல்ஸ்க்கெல்லாம் வெளியே போக வேண்டியதில்லை உங்கள் கிட்டேயே வாங்கிக்கலாமா ஆ சரி ஆ இப்போ ட்ரெண்டு ஆ இப்போ ட்ரெண்டு என்ன இருக்குமோ அதை நீங்கள் சொ சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும்

ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க அப்படிங்களா

சரி சரிங்க

சரிங்க நான் பாப்பாவோடய ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்றேங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் ஈவினிங் வந்து ரிசெப்ஷனுக்கு வந்து லெஹெங்கா ட்ரஸ் போடுவாங்க அதுக்குத் தகுந்த மாதிரி மேக்கப் வேணும் காலையில் வந்து ஸேரீ கட்டுவாங்க அதுக்குத் தகுந்த மாதிரி மேக்கப் வேணுங்கள்

ஆ அனுப்பிச்சி விடுங்க அனுப்ச்சி விடுங்க

சரிங்க சரிங்க

சரி சரிங்க சரி ஓகே ஓகே சரி சரி ஆ சரி ஓகே ஓகேங்க ஓகேங்க சரி நாங்கள் பிள்ள பொண்ணை அனுப்பிச்சி விட்றங்க கடைக்கு அனுப்பிச்சி விட்றங்க